சொல்லுங்கள் ஆ என் பையன் எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் நீங்கள் விருதாச்சலத்துலேருந்து ஜவஹர் ஸ்கூல் நீங்கள் ஹெச்எம் தானே பேசுகிறீங்க ப்ரின்ஸிபல் என் பை ஆ என் பையன் எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் முடிச்சுருக்கான் அவன் இந்த டிஸ்ட்டிக்கில் வந்து உங்கள் ஸ்கூல்லில் தான் படிப்பேன்னு அடம் பிடிக்கிறான் அங்கே தான் நல்லாயிருக்கும் அப்படினு சொல்கிறான் ஹாஸ்ட்டல் ஹாஸ்ட்டல்லில் எப்படி சாப்பாட்டெலாம் எப்படி இருக்கும் நல்ல ஃபுட் தானா ஃபாஸ் அதான் அங்கே தான் சேரணும்னு அடம் பிடிக்கிறான் அதனால எவ்வளோ ஃபீஸ் எப்படி வரும் இதுக்கு அட்மிஷன் போடலாமா என்ன மார்க்கு நானூற்றி எழுபது மார்க் எடுத்துருக்கான் அட்மிஷனுக்கு அப்படியா ஆ சரி அதுக்கப் ஸ்போர்ட்ஸ்லாம் ஸ்போர்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணி விட்டுருவீங்களா நல்லது தான் அப்படினா நாளைக்கு கூப்பிட்டு வர்றேன் என்னென்னு பார்த்துட்டு நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் அது அதுக்கு என்னென்ன சர்ட்டிபிகேட்லாம் தேவைப்படும் ஆ இந்த சாதி சான்றிதழ் வருமானம் இருப்பிடம் இதலெலாம் தேவைப்படுமா ஏனால் இதெலாம் இப்பறமே அப்ளே பண்ணணும் நான் இன்னே வரைக்கும் அப்ளே பண்ணல

ஆ இதெலாம் அப்ளே பண்ணிவிட்டு வர்றேன் அப்போ நான்

அவன் சேர்ந்தா அங்கே தான் சேருவேன் தான் சொல்கிறான் வேறு எங்கேயும் சேரமாட்டேன் தான் சொல்லிருக்கான் எப்படி ஹாஸ்ட்டல் வசதி பஸ்ஸு வேன் ஏதாவது இருக்குதுங்களா இங்கே கிட்ட ரொம்ப கொஞ்சம் போயிட்டு வர்ற மாதிரியும் இருக்கலாமா அலச் ரொம்ப லாங் ரொம்ப லாங்னால் போயிட்டு வர்றது கொஞ்சம் வசதி இருக்காதே அப்புறமா அலச்சலாக இருக்கும் வந்து சாப்பிட முடியாது அப்படியா அதுக்கும் தனி ஃபீஸா ஆ ஆ சரிங்க கண்டிப்பாக வரோம் உங்கள் ஸ்கூல்லில் தான் அட்மிஷன் போ ஆ சரி தேங்க்யூங்க